உங்கள் கருத்துப்படி யோகா செய்யத் தொடங்க சரியான வயது எது என்றால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வ வரை யோகா கற்றுக் கொள்ளலாம் சிறியவர்கள் என்றால் மூணு மூன்று வயது அல்லது ஐந்து வயது மேற்பட்ட குலந்தைகள் சின்ன சின்ன யோகாக்களை கற்று கொள்ளலாம் அதே சமயம் பெரியவர்கள் வரை முதற்கொண்டு முதியவர்கள் வரையும் யோகாவும் செய்யத் தொடங்க பயிற்சி எடுத்துக் கொள்ளலாம் இதனால் அவங்களுக்கு மனநிலமையும் உடம்பில் ஏற்படும் ஒரு நிகழ்வுகளையும் உணர்ச்சிகளையும் நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகளையும் யோகா செய்வதனால் சீக்கிரம் குணமடைய ஒரு ஒரு பலனாக நம்ம எதிர்பார்க்கலாம் யோகான்னாலே

நன்மைதான் இதை கடைபிடிப்பதால் எல்லாரும் பலன் அடைவார்கள் இளம் வயதிலே யோகா கற்க தொடங்குவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் இளம் வயதிலிருந்து அவங்க யோகாவை பயன்படுத்தினால் செய்து பார்த்தால் அவங்களுடைய ம மனநிலமையில் இருந்தும் ரத்த ஓட்டம் நரம்பு சம்மந்தப்பட்ட வளர்ச்சி குழந்தைக்கு கிடைக்கும் ஒரு ஆரோக்கியமான எண்ணம் அதோட அது மூளை வளர்ச்சி அறிவு சம்மந்தப்பட்ட வளர்ச்சி அது அதிகமாக திறன் கொண்ட ஒரு எண்ணம் இந்த மாதிரி அதிகமாக சிறு வயதிலிருந்து கற்க தொடங்குவதால் ஏற்படும் நன்மைகள் என்று சொல்லலாம்